எடை குறைக்கிறத்துக்கு அது இது சாப்பிட்றாங்க அது என்ன சாப்பிட்ணும்னு அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது அது வந்து இவ்வளோ தான் சாப்பிட்றேன் ஒரு தோசை தான் சாப்பிட்றேன் ரெண்டு தோசை சாப்பிட்றேங்கிறாங்க சாப்பாட்டில் எந்த இதுவும் இல்லை நாம்ம வாக்கிங் போகணும் அங் அந்த போ பண்ணணும் எதுவிம் செய்ய மாட்டேங்கிறாங்க எடை குறைக்கணும்னா அது வந்து அளவு சாப்பாடு சாப்பிட்ணும் நைட்டில் வந்து எடை குறைக்கணும்னா ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அதுக்குமேல சாப்பிடக்கூடாது இது சொன்னால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க டெய்லியும் எழுந்திரிச்சி தூங்கி எழுந்திரிச்சி வாக்கிங் போகணும் சாயங்காலம் வாக்கிங் போகணும் இதை எதுவுமே சனங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கங்க மனுசர் அதை நாம்ம நாம்மளும் தி சாப்பிட்றத்துலையே அவங்க கொறை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நல்லது சொன்னாவே அவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்க அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டெய்லி எழுந்திரிங்க எழுந்திரிச்சி நீங்கள் வே வீட்டு வேலை செஞ்சுப்புட்டு வந்து ஒரு சொம்பு டெய்லி எழுந்திரிச்சி சுடு தண்ணி குடிங்க சுடுதண்ணி எழுந்திரிச்சி ஒரு டம்ளர் சுடுதண்ணி காயவச்சு நல்லா குடித்துட்டு நல்லா வாய் கொப்புளித்துட்டு நீங்கள் வந்து வாக்கிங் போய் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வாக்கிங் போனீங்கன்னால் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது இதேமாரி டெய்லியும் நீங்கள் செஞ்சிகிட்டு வந்திங்களா உங்கள் உடம்பு கொஞ்சம் எடை குறையும் எடை குறையும் வேற எந்த மிஸ்டேக்கும் இல்லை நீங்கள் இதுதான் உங்களுக்கு வைத்தியம் எடை குறையுணும்னு நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் இதேமாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியம் குறையும் உடம்பு எடை குறையும்